தமிழ் மொழியோடய தனிச்சிறப்பு எது சுவாரஸ்யமாக இருக்குது அப்படினால் தமிழ் மொழியில் மொத்தமாக இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் வந்து இருக்குது அதில் உயிரெழுத்து பன்னிரெண்டு மெய்யெழுத்து பதினெட்டு உயிர்மெய் எழுத்து இருநூற்றி பதினாறு ஆயுத எழுத்து ஒன்று இது எல்லாமே வந்து தமிழ் மொழியோடய ஒரு தனிச்சிறப்புனு சொல்கிறோம் இந்த தமிழ்மொழியை வந்து மூன்று பிரிவுகளாக நாம வந்து பிரிக்கிறோம் ஒன்று வந்து இயல் இரண்டாவது வந்து இசை மூன்றாவது வந்து நாடகம் இந்த இயல் இசை நாடகம்ன்றது வந்து தமிழ் மொழிக்கு இன்னும் ஒரு சிறப்பு கொடுக்கிறதா இருக்குது முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படினால் மனிதன் தோன்றுறதுக்கு முன்னாடியே வந்து தமிழ் தோன்றியது அப்படினு சொல்லி சொல்கிறாங்க தமிழ் வந்து செம்மொழின்னு கூட சொல்கிறாங்க ஒரு தமிழ்மொழியில் இருக்கிற வாக்கியங்களோ இல்லை ஒரு வசனங்களோ இலக்கிய நயமும் இருக்கும் இலக்கண நயமும் இருக்கும் கவிதை நயம் சொல் நயம் எல்லாமே கலந்து ஒரு சிறப்பான அணிவகுப்பை கொடுக்கறதான் வந்து தமிழ் மொழி தமிழ் மொழி வந்து எந்த மொழியையும் வந்து டிபெண்ட் பண்ணியில்ல தமிழ் மொழியை தான் மற்ற மொழிகள் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா மலையாளம் தெலுங்கு கன்னடம் எல்லாமே வந்து தமிழ் மொழியிலிருந்து வந்ததுதான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தமிழ் மொழியில எட்டுத்தொகை பத்துப்பாட்டுனு நிறைய பாடல்கள் வந்து புலவர்களால் இயற்றப்பட்டுருக்குது அதில் நற்றிணை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்றுப்பத்து கலித்தொகை புறநானூறு அகநானூறு பரிப்பாடல் என நிறைய பாடல்கள் வந்து பாடப்படுது இது தான் வந்து தமிழ் மொழியோடய தனிச்சிறப்பு என்று சுவாரஸ்யமாக நம்ம சொல்கிறோம்